நெயில் பாலிஷ் ரெண்டு டைம் யூஸ் பண்ணால் அது காஞ்சு போயிடுது அது அது போக எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சதே திங்ஸ் எல்லாம் இப்ப ரோஸ் வாட்டராக இருக்குன்னா அது வந்து இப்போது ஸ்கின்ல போட்டோன்னா ரொம்ப எரிய ஆரமிக்குது இப்போ கிரீம்ஸும் அதே மாதிரி தான் காஞ்சு போய்டிச்சின்னா இப்போது அதெல்லாம் வேஸ்ட் தான் காசு போட்டு எல்லாம் வேஸ்ட்டாக வாங்கிறோம் அதை யூஸ் பண்றது நம்ம யூஸ் பண்றோம் புதுசாக வாங்கின புதுசுல யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அப்புறம் வேஸ்ட் தான் ஆகுது அது எனக்கு நெகட்டிவாக தெரியுது நேச்சுரலாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணால் நல்லது நெகட்டிவாக இருக்கிறத வந்து எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது